நான் வந்து அடிக்கடி நிறையா புக்கு படிப்பேன் ஸோ புக்கு படிக்கிறதுனால வேறு எங் எங்கள் ஊர் வந்து கிராமத்தில் இருக்குது ஸோ சிவகங்கை மாவட்டம் செட்டியம் சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து லைப்ரரியெலாம் இருக்காது ஸோ நான் வந்து காலேஜ் இப்போ காலேஜ் போகும்போது இங்கே காலேஜ் வரும் போது அங்கே லைப்ரேரி இருக்கும் காலேஜில் லைப்ரேரி இருக்கும் ஸோ அங்கே போய் தான் புக்கு நிறையா படிப்பேன் புக்கு வந்து தமிழ் புக் எனக்கு நிறையா பிடிக்கும் கம்ப ராமாயணம் மகாபாரதம் அப்புறோம் ஏகாதிபத்தியம் அந்த மாதிரி பழைய க வரலாறு பற்றி வரலாறு உள்ள புக்கு வந்து எனக்கு நிறையா பிடிக்கும் அந்த மாதிரி புக்கை வந்து நான் படிப்பேன் புக்கு கம்ப ராமாயணம் பற்றி கம்பர் பற்றி ராமாயணத்தில் நிறையா சொல்வது கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணம் மகாபாரதம் இன்னும் நிறையா புக்கு படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து எங்கள் ஊர் கிராமத்திலக்குற லைப்ரேரிலாம் பக்கத்தில் இல்லை நிறையா புக்கு வந்து நான் கா கலெக்ட் பண்ணி வீட்டில் வ புக்கு மாதிரி கொஞ்சம் ஒரு நிறையா புக்கு வைச்சு அது லைப்ரேரி மாரி எடுத்து நான் படிப்பேன் காலேஜுக்கு போகிற வழில லைப்ரேரி இருக்கும் அங்கே போய் புக்கு படிச்சுட்டு அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க வரலாறு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பெண்களை பற்றி எவ்வளோ இழிவா பேசியிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு புக்கு நிறையா படிச்சு சத்தியக்கிரகணம் ம காண் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி புக்கு அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர் கிட்ட போ போராடி அந்த மாதிரி நிறையா புக்கு படி படிச்சு எனக்கு ரொம்பப் பிடிக்கும் ஸோ அது படிக்க படிக்க நம்மளுக்கு நிறைய கனவு வரும் எப்படி இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம அந்த காலத்தில் இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்மளால் இவ்வளவு பண்ணியிருக்க முடியுமா இவ்வளவு இவ்வளவு ஃபைட் பண்ணி இந்த ஃப்ரீடம் வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறையா யோசிக்க தோணுது காந்திஜி வந்து ஃபைட் கூட பண்ணாமல் சத்தியாக்கிரக போராட்டம் அப்புறோம் அமைதியான முறையில் வந்து நிறையா போராட்டம் பண்ணி நிறையா அமைதியாக இருந்தாலும் ஒ இப்படி அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிணாலும் இந்த மாதிரி இது நடக்கும் அப்போ நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஃபைட் பண்ணிதான் ஆக்சன் மூலமாக தான் இப்படி பண்ண முடியும் இந்த ஆக்சன் அமைதியான முறையில் ஃப்ரீடம் பண்ணிணாலோ இந்த மாதிரி கிடைக்குன்னு சொல்லி அதில் பற்றி படிக்க படிக்க எனக்கு நிறையா தோணுச்சு ஸோ நம்ம அதை பற்றி படிக்கும் போது ஃப்ரீடம் கிடைச்சது மட்டுமில்லாமல் நம்ம லைஃபுக்கும் நிறையா பெனிஃபிட் இருக்குது இந்த புக்கை பற்றி படிக்கும் போது நிறைய பெனிஃபிட் இருக்குது லைஃபில் லைஃபில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேசன் நடந்தாலும் இந்த மாதிரி நம்ம கையாண்டோம்னாலோ அதை வந்து பெனிஃபிட் நம்மளுக்கு நிறையா அட்வான்டேஜ் ஆகும் நிறையா அட்வான்டேஜ் கெடைக்கும் சொல்லி அதைப் பற்றி படிக்க படிக்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ நிறையா புக்கு வாங்கி என்னோடய வீட்டில் வச்சு

கொடுக்கற காசில் மிச்சம் இருக்கிறத நிறையா புக்கு வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சு அதுலிருந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி தோணும் நான் மட்டும் படிக்கலை என் பக்கத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னால் இந்த மாதிரி கதை இருக்குது தெரியுமா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரீடம் கிடைச்சிச்சு இந்த மாதிரி க ராமாயணம் ராமர் சீதை ராவணனுக்கு இலங்கையில் இவ்வளோ மாதிரி பிரச்சனை நடந்துச்சு ராவணன் ராமர் போய் அங்கே போய் சீதையை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்டின்னு சொல்லி நிறையா புராண கதைகள் இதெலாம் பற்றி படிக்க படிக்க நம்ம பக்கத்தில் உள்ள குழந்தைங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்கிற மாதிரி நிறையா உதவுச்சு ஸோ புக்கு படிக்கிறதுனால எனக்கு ரொம்ப கனவு ரொம்ப இதாக இருக்கும்